என் வாழ்க்கையில் நடந்த கதை எங்கள் அப்பா அம்மா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ரொம்ப அப்போலாம் ரொம்ப கஷ்டம் சூழ்நில அதுனால மயிலாடுதுறை என்ற ஊருக்கு இட்டுனு போய் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோட்டலு கடை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு பிள்ளைங்கள எப்பிடின்னா கரை சேர்க்கணும் அப்படின்றத்தால படிக்க வைக்கல அதனால் எங்கேயோ கடைங்களில் கடைக்கு வேலைக்கு போனால் தண்ணிர் தான் ரொப்புவேன் அந்த கடையில் இந்த ஓட்டல் கடையில் வெறும் தண்ணிர் தான் அப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் போர்வெல் அடிச்சுதான் ரொப்பணும் சின்ன பொண்ணு நான் அப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு பசங்கள் ஒரு பொண்ணு ரெண்டு மூணு பொண்ணு ஒரு பையன் நாலு பசங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அண்ணே ஊரில் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க கிராமத்துலேயே அதனால எங்களயெல்லாம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து அப்பா அம்மா வளர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு ஒரு பையன் நானும் வேலைக்கு போவேன் வேலையை முடிச்சுட்டு வந்து அப்பா கடையில் நாலு மணிக்கெல்லாம் ஏந்திச்சி ஹோட்டல் கடையில் எல்லாம் வேலையும் கொஞ்சம் கூடமாட எல்லா வேலையும் அரிசி பருப்புலாம் அப்போலாம் கையிலேயே ஆட்டணும் சட்னியெல்லாம் கையிலேயே ருப்பணும் அதனால் எல்லாம் அம்மாவுக்கும் முடியாது அதனால் நான் தான் செஞ்சுத்தருவேன் பாப்பாங்கள்லாம் சின்ன பசங்கள் செய்ய முடியாது அவங்களால எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு நாலு மணிக்கு ஏந்திச்சி செய்ய ஆரம்பித்தோனா எட்டு மணி வரைக்கும் செய்யணும் உடனே கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு கிளம்பி வேலைக்கு போகணும் வேலைக்கு போய்ட்டு அங்கே எட்டு மணி கூட ஆகும் நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு அதுவரைக்கும் வந்து பாவம் பசங்களை வந்து பார்த்து திருப்பி இங்கே கூட்னு வந்து பசங்களை கூட்னு வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு சின்ன பசங்கள் அம்மா எங்கே அம்மா எங்கேன்னு கேட்பாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது இதோ வந்துவிட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள வளர்த்து நம்மதான் படிக்கல நம்ம பசங்களையாவது படிக்கவைக்கணும்ன்ற ஆசை தான் படிக்கவைக்கணும்னு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன் பிள்ளைங்கள படிச்சின்னுக்கிறாங்க இன்னும் படிக்க வச்சினுக்கிறேன் ரொம்ப கஷ்டந்தான் முடியல ஒன்றும் கல்யாணம் முடிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்புடிச்சிட்டேன் என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேத்தியும் இருக்கிறா எனக்கு ஸ்கூலுக்கும் போகிறா நல்லா அழகா பேசிவிட்டு நல்லா ஸ்கூலுக்கும் போகிறா அவ்வா பாயி அப்படி சொல்லுது ரொம்ப பிடிக்கும் அது பேசுகிற பேச்சு எனக்கு அவ்வளோ நல்லா பேசும் அது கொழந்தை இன்னும் பொண்ணுக்கு தான் பாத்துட்டுக்கிறேன் இன்னும் பொண்ணு ஒன்று முடிச்சுட்டுனா பெரிய சாதனை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பேத்தி என் குறைய தீர்த்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ பேர் சஷ்டிகா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்